இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட வாகனங்கள் இருக்குது ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சாலை வழிகளிருக்கு இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட விபத்துகள் சாலை விபத்துகள் மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நம்ம சாலையை நம்ம பாதை வழியை கரெக்டாக பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக கிடையவே கிடையாது இதனால் அரசு என்னென்ன சவால்களை எதிர்கொள்ளுது அப்படின்னா இப்போது நாம் ரோட்டில் நடந்து போகிறோம் இல்லை நம்ம பைக் ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னா நாம் ஆக்சுவலாக மோஸ்ட்லி சாலை விதிகளை வந்து ஃபாலோ பண்றது கிடையாது மோஸ்ட்லி பிரேக் பண்றோம் சாலை விதிகள் அந்த குறியீடுகள்லாம் யாருமே ஃபாலோ பண்றதில்லை இதனாலேயே மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் நடக்குது மக்கள் நாம் இது சரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன அப்படினா கரெக்ட்டாக ஒரு பைக்கில் அப்படினா ரெண்டு பேர் தான் ஹெல்மெட் போட்டு போகணும் ஒரு காரில் போகிற அப்படினா சீட் பெல்ட்டு கரெக்டாக இருக்கணும் இதெலாம் சின்ன சின்ன சாலை ரூல்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுனோம்னாவே சாலை விபத்து ஆக்சுவலாக குறையும் சாலை விபத்து நடக்கிற மெயின் ரீசன் மக்களாகிய நாம் தான் நாம் தான் ஆக்சுவலாக எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்றது கிடையாது கரெக்டான ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படினா போக்குவரத்தில் எந்த ஒரு சிக்கலும் ஆக்சுவலாக ஏற்படாது